இப்போ உள்ள தமிழ் மொழியோட நிலமை என்னென்னா காலப்போக்கில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி ரொம்ப மோசமான நிலைமையில நிலைமையில தான் இருக்குது தமிழ் வந்து யாரும் பேச மாட்டேறாங்க மற்ற மொழிகளுக்குதான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க தமிழ் மொழி முன்னெல்லாம் பார்த்திங்கனாக்கா கல்வெட்டிலயெல்லாம் பொறிச்சு இருப்பாங்க இப்போ தமிழ் மக்களே தமிழ் பேசுவதற்கு ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க அதனால் இது மாறணும் அப்படின்னா தமிழ் மக்களும் தமிழ்ல பேசணும் எல்லாரு முன்னாடி பேசுறதுக்கு அவமானமாக நினைக்க கூடாது நம்ம தமிழ் மொழியை கட்டாயமாக மொழியாக ஆக்கணும் தமிழ் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்போதான் எல்லாரும் கொஞ்சமாவது தமிழ் மொழியை நோக்கி பயணம் பண்ணுவாங்க இல்லைனா காலப்போக்கில் இன்னும் அழிஞ்சுதான் போகும் தமிழ் முதல் மொழினாக்கா அழிஞ்சுதான் போகும் தமிழ் முதல் மொழினால் எல்லாருக்கும் உணர் உணர்த்தணும் தமிழ் கல்வியை கட்டாயமாக்கணும்